புது படங்களும் நிறைய வருது ஆனால் படம் பார்க்க போறவங்க வந்து அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவால்லைன்ட்டு போ போய் அடித்தடி நடத்திக்கிட்டு அதுக்கு இந்த பாலபிஷேகம் பண்ணுறது இந்தமாதிரிலான் பண்ணிவிட்டு ரொம்ப இளைஞர்கள் வந்து ரொம்ப மோசமாக கெட்டுகிட்டு இருக்காங்க இதனால வந்து நிறைய சமுதாயமெல்லாம் பாதிக்கப்படுது இளைஞருடைய சமுதாயம் மாணவர்கள் சமுதாயம் வந்து ரொம்ப பாதிக்கிது சினிமா மோகம் வந்து அதிகமாக இருக்குது இப்படி வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப சினிமானால் கெட்டு போயிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ப ப தொகையை வந்து அந்த டிக்கெட்ணுடையவே ஒரு டிக்கெட்டு வந்து ரொம்ப கம்மி விலைல இருக்கிற டிக்கெட்டை வந்து ஆயிரம் ருபா ஆயிரத்து ஐநூறுபா போட்டு வாங்கி அதை பார்க்குறாங்க அதனால வந்து ரொம்ப குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாகுது அவகளுடைய வருமானத்துலருந்து ஒரு பாதி வந்து சினிமாக்கே இந்தமாதிரி விளம்பரத்துக்குலான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதனால் குடும்பலாம் ரொம்ப இதாக சீரழியிது